இப்போ எங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எல்பிஜி இணைப்பு வந்து வாங்கியிருக்கோம் அது எப்படின்னா ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அது வந்து எனக்கு சொல்லவே வார்த்தைகள் கிடையாது எல்பிஜி இணைப்பு வந்து எங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி நாங்கள் முன்னாடி இந்த எல்பிஜி இணைப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது பேரேன்ன விறகு அடுப்புக்கு விறகு அடுப்பில் சமைச்சிட்டு இருந்தோம் விறகெல்லாம் கிடைக்காம நாங்கள் போய் காட்டில் போய் விறகெலாம் எடுத்துட்டு வந்து அதை அதுக்கு அப்புறம் காய வச்சு அதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எரியறத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தாலுமே கூட எங்களுக்கு வந்து அந்த செகேன்டில் வந்து பாலெலாம் போட்டுத்தரமுடியாமல் சூழ்நெலையிலலாம் இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து எல்பிஜி இணைப்பு மூலயமா யார் வந்தாலும் பால் காய்ச்சி கொடுக்குற ஒரு நிலமைக்கி வந்து இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முந்தைய முன்னாடில்லாம் வந்து எங்களுக்கு எல்பிஜி இணைப்பு இல்லாமல் ஒரு பால் வைக்கிறதா இருக்கட்டும் அந்த ஏனமெலாம் வந்து கருகி போய்டும் ஆனால் இப்போ அப்படி இல்லை அது மட்டும் இல்லாமல் எது நினைச்சாலுமே செஞ்சு சாப்பிட முடியாது அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் மழை ஏதாச்சும் வந்துதுன்னா வீட்டுக்கு வெளில அடுப்பு வச்சுருந்தா அது வந்து நனைஞ்சு போயிடும் அப்புறம் ஏதாச்சும் சரியான புயல் அதை மாதிரி காற்றுல்லாம் அடிச்சுதுன்னா எரி அடுப்பு வந்து எங்களால் பயன்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் புகை இதை மாதிரில்லாம் நிறையா வரும் ஆனால் இந்த எல்பிஜி இணைப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது